ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஞானசுந்தரி பேசுகிறேங்க ஃபைனல் இயர் நாங்கள் நெய்வேலி அனல்மின் நிலையத்துக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குகாக வரோங்க ஆமாங்க ஆ வாங்யாச்சிங்க ஆமாங்க அது எங்கள் சொந்தக்காரங்கள் ஒருத்தவங்க இருக்காங்கங்கள் எங்கள் பெரியப்பா ஒருத்தவங்க இருக்காங்கள் அவங்க மூலியத்தில் நாங்கள் பர்மிஷன் வாங்க வந்துருக்கேன் வாங்கணுங்க வாங்கிட்டு ஆமாங்க நாங்கள் திங்கக்கிழம வரலாம்னு போல போகலாம்ன்னு இருக்கோங்க நீங்கள் அப்படிங்களா நாங்கள் அப்புறம் எப்போ என்றைக்கிங்க வரது வெள்ளிக்கிழமைங்களா ஆ சரி நாங்கள் ஆ சரிங்க நாங்கள் பஸ்ஸுல் தான் போகணும்

காலேஜ் பஸ்லேங்க இல்லை காலேஜ் பஸில் எங்களுக்கு பீஸ் அதிகமாகவும் நாங்கன்னா தனியாக வர்றதுன்னால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நாங்கள் ஒரு எட்டு பேர் வர்கிறோங்க யாருங்க இன்ச்சார்ஜ் வந்து சூரியாங்க நாங்கள் அப்புறம் ம வெள்ளிக்கிழம வந்துடுறேங்க மதியமாக ஆ ஆமாங்க காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு வந்துடுறோம்